ஹலோ கேப் டிரைவர்ருங்களா எங்கே இருக்குறீங்க நீங்கள் இங்கே எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் பங்களாப்பு ரோட்டில இருக்குறீங்களா சரிங்க சக்தி ரோடு கோபி ரோட்ருக்கு மூணு முக்கு இருக்குது அங்கே நிற்கிறீங்களா அப்படியே நீங்கள் கெளக்க தள்ளி வாங்க சக்தி ரோட்டில வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கட்டு வீதி வட தெற்கு பார்த்த மாதிரிருக்கு அதில் ஃபர்ஸ்ட்டு கட்ல வாங்க வந்தீங்கன்னா ஒரு கல் ஒன்று இருக்கு அந்த இடத்து கிட்ட எங்கள் வீடு இருக்குது வாங்க